எனக்கு பிடித்த இலக்கியம் என்னான்னா திருக்குறள் அதை மொதலில் வந்து திருவள்ளுவர் தான் ஃபஸ்ட்டு எழுதினாரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறள் மொத்தம் எழுதியிருக்காரு இதில் வந்து தமிழ் சொல்லப்போனா உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர் மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உள்ளன இதில் வந்து அறத்துப்பால் இன்பத்துப்பால் காமத்துப்பால் அப்படின்னு மூன்று பாலா வந்து திருவள்ளுவர் பிரிச்சுருக்காரு இதில் வந்து திருக்குறளில் அதிகமாக வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதுதான்னயா அவர் எழுதின முதல் திருக்குறள் அவர் எழுதின முதல் திருக்குறள் இதுதான் எனக்கு வந்து அதில் வந்து கற்க கசடறக் கற்பவை கற்ற நிற்க அதற்குத் தக அந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப மிகவும் ரொம்ப பிடிச்சுருந்தது ஏன்னால் மக்கள் நம்ப ஸ்கூல் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கும் போது நான் அந்த பசங்களுக்கு சொல்லி தர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதேமாதிரி வந்து யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு திருக்குறள் இருக்குது அந்த திருக்குறள் வந்து யார் யாருகிட்ட எப்படி பேசணும் நம்ப பேசும் போது நல்லா கரெக்டான இதில் பேசணுன்னு சொல்லி நம்ப டீச்சிங் ஃபீல்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ப சொல்லி தர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த திருவள்ளுவர் எழுதின எல்லா குறளும் வந்து நம்ப எல்லா மக்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக அவர் வந்து கற்றுக் கொடுத்துட்டு அவர் போயிருக்கார் மொத்தம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் ஓகேவா அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் திருவள்ளுவர் எழுதின அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறள் மட்டும்தான் தேங்க்யூ